நான் கடைசியாக போன ஃபங்க்ஷன் வந்து நெய்வேலயில் இருந்து ஈரோடுக்கு போனேன் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு இது எங்கள் மாமாவோட பொண்ணோட பொண்ணுக்கு அவ்வளோ நல்ல ஒரு பிரமாதமான திருமண நிகழ்ச்சி இதுக்கு வந்து நாங்கள் வந்து காரில் போகும்போது நாங்கள் வந்து இப்போ கள்ளக்குறிச்சி சேலம் இந்த வழியாக ஈரோடு போய் சேர்ந்தோம் நெய்வேலியில் இருந்து இப்போ இதில் போகும்போது எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்தது நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணனால் அந்த எல்லா இடங்களையும் மெதுவாக நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு அங்கேங்க நின்று இளநீ குடிச்சது அங்கேங்க நின்று ஸ்நேக்ஸ் சாப்பிட்டது அங்கே ப்ரேக் போடும்போது நாங்கள் வந்து ஃபுட்டு எடுத்தது இதெலாம் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்ததாக நாங்கள் ஈரோடுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே திருமண காரியங்கள்லாம் முடிஞ்சு நல்லா அங்கே நல்ல உணவு வகையெல்லாம் கிடச்சது அங்கே எல்லாம் ப பழைய உறவுகள் புது உறவுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மனதில் அப்படியே மகிழ்ச்சியில் துள்ளுச்சு அடுத்ததாக வந்து நாங்கள் வரவேற்புக்கு கோயமுத்தூருக்கு போனோம் அந்த இடத்துல மாப்பிளை வீட்டில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு அது பஃபே ஷிஷ்ஸ்ட்டலாம் வச்சுருந்தாங்க நல்ல எ இடம் அலங்காரோலாம் நல்ல ஒரு பார்க்கவே மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது அதில் நின்று ஃபோட்டோ எடுத்தது அதில் உறவுகள் மத்தியில் பேசுனது சிரிச்சது பஃபே சிஸ்டம் சாப்புடும்போது அதில் எங்களை அறியாமல் இந்த திருமண காரியங்கள் வந்து எங்களுக்கு ம மறக்க முடியாத நினைவுகளாக மாறுச்சசு அது திரும்பவும் கிடச்சா கூட சந்தோஷமா இருக்கின்ற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு சந்தோஷத்தோடு கிளம்பி வந்தோம்